ஆ ஹலோ யாருங்க ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ண்ணா இங்கிருந்து செட்நாடு பேலஸ்க்கே இருபது கிலோமீட்ருன்றாங்க அது போக அந்தப் பக்கம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா ஆ ஓகே ஆ இல்லை போகறதுன்னு மட்டும்னா அங்கே டைமுக்கு பஸ்ஸு கிடைக்காது நீங்கள் நம்ம ஆட்டோலயே ரிட்டர்ன் வந்துரலாண்ணா வெயிட்டிங் சார்ஜு கூட நான் அவ்ளோவாக கேட்கல உங்களை போயிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் நான் கூப்பிட்டு வந்துர்றேன் அது இருபது கிலோமீட்ருன்னால ஒரு ஆயிரத்து இரநூர்றுவா ஆவுண்ணா ஏன்னா நீங்கள் பிள்ளையார்பட்டி வரையும் போகணுன்றீங்க நான் மற்ற ஆள்னா ஆயிரத்து முந்நூர்றுரூவா சொல்லுவேன் உங்கட்டன்னாலே ஆயிரத்து இரநூர்றுவா குறச்சி தான் நான் சொல்லுறேன் ண்ணா அவ்ளோவாக நான் கேட்கறண்ணா இப்போ இருக்கிற விலவாசி அப்படின்னா பெட்ரோல் எல்லாம் ஒரு லிட்ருக்கு நூற்றி இருபதுரூவா நீங்கள் இருபத்து இருபது கிலோமீட்ரு நீ அந்த பக்கம் பிள்ளையார்பட்டி போகற தூரம் போகணுன்ற கொஞ்சம் லேட்டாவுண்ணா அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற ஆளுங்கன்னா நான் வெயிட்டிங் சார்ஜு நான் இரநூர்றுவா முந்நூர்றுவா போட்டுருப்பேன் நான் வந் தெரிஞ்ச ஆள் சரி நம்ம அண்ணனாச்சேன்னு தான் நான் கம்மியாக சொல்லுறண்ணா ஆ ஆ ஆ ஓகேண்ணா நாளைக்கி கால் எட்டு மணிக்கா ஒன்றும் பிரச்சனல்லண்ணா வந்துரலாண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரீச் ஆயிவிட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் அங்கே வந்துவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா இல்லை கன்ஃபார்மாக வந்தர்றேண்ணா டைமுக்கு வந்துருவண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா